என் பேர் சுந்தரவல்லி எங்கள் அப்பா பேர் வந்து திருநாவுக்கரசு அவர் வந்து டிஎன்எஸ்டிசியில ட்ரைவராக இருந்தார் டு தௌசண்ட் செவண்டினில் வந்து ஹார்ட்டாக்கில இறந்துட்டார் அம்மா பேர் வந்து பாலசுந்தரி ஹவுஸ் ஒய்ஃப்பாக இருக்காங்க அக்கா வந்து சரஸ்வதி அவங்க பிஎஸ்சி நர்சிங் படிச்சின்னு ரெண்டு வருஷம் முகாலம் ஜிஹச் ல ஜாப் போனாங்க அப்புறம் இப்போ குழந்த பிறந்துடுச்சு இப்போ வீட்டில் தான் இருக்காங்க அவங்க வந்து ஆலடி பக்கத்தில் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க மாமா வந்து விஏஓ வா இருக்கார் எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கான் அவன் பேர் வந்து இறையன்பு அவன் வந்து டிப்ளமோ முடிச்சிவிட்டு இப்போ அப்பாவோட ஜாப் வந்து அவனுக்கு கொடுப்பாங்க அதனால் வந்து அவன் வெய்ட் பண்ணிகிட்டு இருக்கான் அப்புறம் வந்து சின்னதாக வந்து முந்திரி தோட்டம் வச்சு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்ளோ தான் சார் எங்கள் ஃபேமிலி